இப்போ பலம் பலவீனம்ன்னு பார்த்திங்கனா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் எந்த விஷயமும் ஒன்று செய்யணுனா அது ஓகே செஞ்சு முடிச்சுருவேன் எதுக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அது துணிஞ்சு செஞ்சுடுவேன் எது இருந்தாலும் பின்னாடி ஃபேஸ் பண்ணிக்கலானு பலவீனம்ன் பார்த்திங்கனா என்னோட வீக்னஸ் வெச்சு எல்லாம் எதாவது கேலியாக பேசுவாங்க அதெலாம் நான் காதில் வாங்கிக்க மாட்டேன் கொஞ்சம் தைரியமாக இருப்பேன் ஸோ யார் சொல்வதும் நான் கண்டுக்க மாட்டேன் அதனால் என்ன செய்யணுன் நினைக்கினோ அதை நான் செஞ்சுருவேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன்